இப்போ அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்க அப்படினா நம்ம தேட்ருக்கு போறோம் அப்படினா பிள்ளைங்கள அழைச்சிட்டு போறோம்னால் எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படினு தெரியாது ரொம்ப நாலு மயிலு அஞ்சு மயிலு கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இப்பலாம் அப்படி இல்லை எங்கே எந்த சீட்டு இருக்குது எங்கே எது வேணும் அப்படிங்குறது முத கொண்டு கூட நம்மளுக்கு ஃபோன்ல வந்துருது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படினா இங்க இருந்து திருச்செந்தூர் போறோம் அப்படினா இந்த வியாழக்கிழமை டிரெயின் வேணும் அப்படினா இந்த சீட்டு நம்மளுக்கு வியாழக்கிழமை அந்த ஒரு டிரெயினுங்குறதுனால சில பேர் வந்து இது பண்ணாமல் கூட வந்து நம்மளுக்கு இந்த தேதியில் இத்தனை சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டிக்கெட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போலாம் பிள்ளைவோ சொல்லுதுவோ என்ன பண்றது இந்த இப்போ உள்ள காலம் வந்து அந்த அளவுக்கு மாறிடுச்சி இதுவே பார்த்தோம் அப்படினா வந்து எங்கே டிரைன் போகுது எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம் இப்போ இங்க எதாவது பாலத்தில் வந்து ரயில்வே பாலத்தில் வேலை நடக்குது அப்படினா கூட ரயில் மாதிரி போகுது இப்போ சுற்றி போனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது எங்கே டிக்கெட்டு வாங்குறது இப்போ நம்மளுக்கு டிக்கெட்டு வேணாம் அப்படினா கூட கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வேணாம் அப்படினு ரத்து பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து காசு கூட திரும்ப ஃபோனுலையே கூட வந்துருது அந்த அளவுக்கு வந்து இது வந்து முன்னேறி இருக்குது இப்போ நம்ம மழை பெய்யுது எப்போ மழை நாள் எப்போ வெயில் நாள் எப்போன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி அப்போ அப்போ என்ன வானிலை எங்கே எம்மா வெயில் எங்கே எம்மா மழை பெஞ்சிருக்கு எம்மா குளிரடுச்சிருக்குது அப்படிங்கிறத முதக்கொண்டு கூட நம்மளால ஃபோன்ல பார்த்துக்க முடியுது அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானம் முன்னேறிகிட்டு என்ன பண்ணுது அப்போ உள்ள காலம் அப்போ உள்ள காலம் தான் இப்போ உள்ள காலம் இப்போ உள்ள காலம் தான் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சிப்பா